தொழில் தொடங்க நினைக்கிறேன் தொழிலுக்கு அதிகமான முதல் தேவைப்படுகிறது ஏன் என்றால் ஒரு பெட்டிக்கடை நம்ம ஆரமிக்க வேண்டும் என்றால் குறைந்தது ஒரு ஐம்பதாயிரம் இக்காலக்கட்ட சூழ்நிலையில் நமக்கு தேவைப்படுகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரமிக்க போகிறேன் என்றால் எனக்கு குறைந்த பட்சம் ஒரு ஐம்பது லட்சமாவது தேவைப்படுகிறது இதனால் பணத்தேவை என்பது அதிகம் முதலீடு என்பது அதிக அளவில் தேவை சரியான இடமும் சரியான சூழ்நிலையும் அமைந்தால் அந்த இடத்தில் அதிகமான வியாபாரம் ஓடி அந்த இடத்தில் நான் கணக்கீடு பேரீடு எல்லாம் போடும் போது ஜேனல் லெஜர்மென்ட் கேப்பிட்டல் இட்ஸ் வெரி மஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ஒன் ஸோ வந்துட்டு அது வந்துட்டு நம்ம வந்து அதிகளவில் வந்துட்டு நம்ப செய்யணும் முதலீடு என்பது முக்கியமான ஒன்று அவசியம் முதலீடு இல்லாமல் எந்த ஒரு தொழிலையும் தொடங்க முடியாது முதலீடு இல்லாமல் ஒருவாய் கூட நம்மால் சம்பாதிக்க முடியாது நம் உழைப்பையாவது அவருக்கு முதலீடாக வைக்க வேண்டும் பணத்தை முதலீடாக வைக்கவில்லை என்றாலும் உழைப்பை முதலீடாக வைத்தாலாவது தான் நமக்கு பணம் என்பது கிடைக்கும் ஏனென்றால் இக்காலக்கட்டம் அதை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும் பட்சத்தில் முதலீடு என்பது அதிக அளவில் தேவை தான் ஒரு சாதாரண இடம் வாங்க வேண்டும் என்றால் கூட இப்போழுது இருக்கும் நிலையில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்பது பதிமூன்று லட்சம் பதினான்கு லட்சம் விற்கப்படுகிறது இதனால் நமக்கு முதலீடு என்பது பெரிய அளவில் தேவை தான் ஆனால் கட்ட வேண்டும் அதற்கு தேவையான பொருட்கள் வாங்க வேண்டும் இதை போன்று நிறைய வாங்குவார்கள் அதன் முதலீடு கட்டாயம் தேவை